எங்கள் வீட்டில் யாருக்குனால் நோய்வாய்ப்பட்டிருந்தாங்கன்னால் அன்னிக்கி நான் ஃபெஷலாக அவங்களுக்கு செஞ்சுத் தருவேன் அதில் பார்த்தீங்கன் சொன்னால் என் வீட்டில் யாருக்குனால் ஜுரோன் சொன்னீங்கன்னால் ஜீரக ரசம் வைப்பேன் மிளகு ஜீரகெல்லாம் போட்டு நல்லா காரமாக மெ ரசம் சூடாக சாதம் வெச்சு அவங்களுக்கு கொடுப்பேன் அப்றம் ஒரு வேளை அல்சர் இன்னிக்கு பார்த்தீங்கன்னா அல்சர் அன்ல எல்லோருக்கும் வருது காலையில் சாப்பிடாததுனால அந்த அல்சர் வருது வயிற்றில் குடல் புண் போலெல்லாம் வருது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரையை பிரித்து அதை கழுவி மணத்தக்காளி சூப்பு போலேயும் மணத்தக்காளி கீரை தொட்டுக்கவையாவும் அதுபோல் அது செஞ்சு தருவோம் சாதத்தில் பெசஞ்சு சாப்பிடுவாங்க சில நேரத்தில் அதிகமான தலல்வழி உடம்பு வலி அப்படிலாம் இருக்கக்குள்ள செ இஞ்சி கசாயத்தை அழகாக வெச்சு கொடுக்கக்குள்ள அது வழியாகவும் இந்த உடல் வலி தலைவலி எல்லாம் மாறும் அதுபோல இதலாம் நான் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கும் செஞ்சுக் கொடுத்துருக்கேன் எங்கள் அம்மாவுக்கும் செஞ்சுக் கொடுத்துருக்கேன் இதில் ஃபெஷலாக பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு சில நேரத்தில் இடுப்பு வலி வரும்பொழுது உளுத்த கஞ்சி வந்து நான் சிறப்பாக வைப்பேன் அதனால் அது கொஞ்சம் காரமாக மிளகு சீரகெல்லாம் போட்டு உளுந்தை நல்லா கழுவி நல்ல கழுவி எல்லாம் உளுந்தெல்லாம் போட்டு நம்ம வெச்சோன்னால் நல்லா கொதி வந்த பிறகு அந்த மிளகு சீரகெல்லாம் போட்டால் நல்லா சூடாக எடுத்துக் கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க